நான் போன சுற்றுலா தளங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சுற்றுலா தளம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க கொடைக்கானல் சொல்லலாம் அந்த கொடைக்கானல் வந்து அப்படி என்ன தான் இருக்குன்னு எல்லாரும் நினப்பீங்க ஆனால் அந்த கொடைக்கானலில்தான் எல்லாமே இருக்கு நம்ம பார்த்தம்னா எதுவுமே இல்லாதமாதிரிதான் இருக்கும் ஆனால் எல்லா சுற்றுலா தளமும் அங்கேதான் இருக்கு ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு சுற்றுலா தளம் இங்கேருந்து நாங்கள் நைட்டு பஸ்ஸு ஏறினோம் பஸ்ஸு ஏறி போயிகிட்டே இருக்கோம் பாதையிலாம் ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போகுது ஆனால் அதில் வந்து கார்லையோ மிதிவண்டிலயோ போகறவங்க கொஞ்சம் பார்த்துதான் போகணும் ஏன்னா வளைஞ்சி நெளிஞ்சு போகறதுனால சிறிய ரோடாகதான் இருக்கும் சிறிய சாலையாகதான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துதான் போகணும் ஏனா அது வந்து ரொம்ப ஆபாயகரமான பகுதி கொடைக்கானல் போனால் ஒரு பூங்காவுக்குப் போனோம் அந்த மலர் பூங்கா அந்த பூங்காவில பார்த்திங்கனா நான் பார்க்காத மலர்கள் எல்லாம் நிறையா இருந்துச்சு அந்த மலர்கள் ஒன்னொன்றும் ஒரு ஒரு வண்ணத்தில் இருந்திச்சு ஒரு ஒரு பூவும் ஒவ்வொரு மலரையும் வைத்த படம்மாதிரி வரைஞ்சுருந்தாங்க அந்தப் படம் ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு கருத்துள்ள படம்மாதிரி இருந்துச்சு அப்போ நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் வந்து பூவாலயே பண்ணிருந்தாங்க அது வந்து தாஜ்மஹால்மாதிரி பண்ணி இருந்தாங்க அதெலாம் பார்க்கும்போது உண்மையான தாஜ்மஹால் மாதிரியே இருந்துச்சு அது முடிச்சுவிட்டு ரெண்டாவது நேரா கன்னியாகுமரி போனோம் அது ஒரு சுற்றுலா தளம் கன்னியாகுமரியில நடு கடலில் பார்த்திங்கனா திருவள்ளுவர் சிலை இருக்கும் முடிஞ்சவரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சிக்கும் தெரியாதவங்க வந்து அது கண்டிப்பாக போய் பண் அங்கே போய் பாருங்கள் அதெலாம் கடலுக்குள்ளே கப்பலில் போய் அந்த சிலைய பார்க்குறதுலாம் வந்து நான் நினச்சுக்கூட பார்த்ததில்ல ஆனால் போனோம் அறுபதுரூவா பணம் கேட்டாங்க அந்த சிலையை பார்க்குறதுக்கு அங்கே போனவுனே அந்த கப்பலில் ஏர்னவுனே எனக்கு ரொம்ப பயம் கடலுக்குள்ளே எங்கே கடலுக்குள்ளே மூழ்கிருவோமோன்னு பயமாக இருந்திச்சு போனோம் திருவள்ளுவர் சிலைக்கி லயனில் நின்றுதான் போனோம் போயிவிட்டு அங்கே நின்டுபார்த்தா திருவள்ளுவரோட கால் சைஸ் கூட நான் இல்லை அந்த சிலை எப்படி அங்கே இவ்வளோ பெருசாக கட்டினாங்கங்கனு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் அது ஒரு இது இருக்கு அந்த சிலைக்கு உள்ளே வந்து ஸ்டெப் படி இருக்கும் அந்த படியில ஏறிப்போய் உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு இறங்கலாம் பக்கத்துல விவேகானந்தர் கோயில் இருக்கும் அந்த கோயிலும் போய் பார்க்கலாம் அங்கே போனம்ன்னா நம்ம சில்லறைக் காசுகள் நிறையா கொண்டுபோகணும் அங்கே வந்து எல்லாருமே பணம் போடுவாங்க நம்மளும் போடணும் பார்த்துட்டு திரும்பி வர்றப்போ அந்த கடல் அலைகள் வந்து நம்மளை தூக்கி தூக்கி போடும் அந்த கப்பலில் வந்து நம்மளுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு கழுத்து எல்லாம் அந்த இது கொடுத்துருவாங்க பலூன்னு எல்லாம் போட்டு வந்து வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துவிட்டோம்